குட் மார்னிங் சார் ஆ தேங்க் யூ சார் நான் வந்து ஜான் அம்மா சார் ஆ ஓகே ஆ ஆமாம் சார் நானும் எக்ஸாம் பேப்பர் எல்லாம் பார்த்தேன் மேக்ஸ்லையும் சைன்ஸ்லையும் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கிருக்கான் ஸ்கூலில் ஸ்பெஷல் க்ளாஸ் எல்லாம் இருக்குமா

ஆ அப்படிங்களா சார் ஓகே சார் நான் சொல்லித்தரேன் நல்லா நீங்களும் கொஞ்சம் வந்து நல்லா சொல்லித்தர சொல்லுங்கள் சார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்ல விளையாடுவான் சார் ஆனால் ம் ஆ ஓகே சார் ஆ ம் ம் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இப்போதிக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவன் இன்வால்வ் ஆக வேணாம் சார் அவன் படிச்சால் மட்டும் போதும் எக்ஸாம் முடிச்ச பிறகு வேணா ஸ்போர்ட்ஸ் விளையாடுலாம் சார் இல்லை க்ளாஸ் எல்லாம் வந்து கட் ஆகாதா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறப்ப

ஆ அப்படிங்ளா சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ தேங்க் யூ சார்